ஆ சொல்லுங்கள் யார்

சரி தம்பி

ஆமாம் லேப் முடிஞ்சிச்சு இப்போதான் நேற்று கூட லோடி ஃபாம் வந்து என்கிட்ட சைன் வாங்கிட்டு போனியே திட்டு வாங்கிட்டு கூட போனீங்களே ரெண்டு நாள் தாண்டா தம்பி எக்ஸாமு சரி தம்பி

ஆ உங்கள் ஹெச்ஓடிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியா தம்பி ஹெச்ஓடி வந்து எனக்கு இன்னும் எந்த நோட்ஸ்ஸும் கொடுக்கலையே தம்பி நான் சொன்ன அவர் சொன்னால்தான நான் போய் இப்போ சேர்மேன்கிட்ட பேசி ஆளை விட்டு கிளீன் பண்ண சொல்ல முடியும்

இதுக்கு லெட்டெருலாம் தேவையில்ல தம்பி நீ குடிக்கிற தண்ணி நீர் சுத்தமாக தான் இருக்கணும் அது நீங்கள் சொல்லணும் வந்து டேரக்டாக சொல்ல வேண்டியது தான இதுக்கு எதுக்கு லெட்டர்லாம் தேவையில்லல்ல